இப்போது இருக்கிற காலக்கட்டத்தில் பெண்களுக்கு வந்து மாதவிடாய் அப்படிங்குற ஒரு விஷ்யம் வந்து புரிதலோடு இருக்காங்க முன்னாடி இருந்த காலத்தை விட இப்போ இருக்கிற புரிதல்கள் வந்து ரொம்ப அதிகம் ஏன்னா வந்து இப்போ இருக்கிற எல்லோருமே சகஜமாக இருக்காங்க அப்போலாம் இது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்ப்பாங்க பெரிய விஷயமா பார்த்து ஃபங்க்ஷன் வைக்கிறதுலேருந்து எல்லாமே செய்வாங்க ஆனாலும் வந்து பெண்கள் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் சொல்லிட்டு ஒரு இதில் வச்சிருந்தாங்க ஆனால் இப்போ இருக்கிற பெண்கள்லாம் கொஞ்சம் படித்த பெண்களாக இருக்கிறதுனால அவங்களான் யோசிக்கிறாங்க மாதவிடாயின்னால் வந்து ஒரு சாதாரண ஒரு விஷ்யம் தான் இதுக்கு ஏன் வந்து இவ்வளோ அலப்பறை பண்ணணும் ஏன் இதுக்காக வந்து நம்ம பயப்படணும் ஏன் நம்ம போயிட்டு ஏன் இது பண்ணக்கூடாது ஏன் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்புடில்லான் யோசிக்கிறாங்க இப்போதுலாம் ஆனால் சுகாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது விழிப்புணர்வு வந்து மக்கள் இடத்துல நிறையா இருக்குது ஏன்னா இப்போ ஒரு காலத்தி இந்த இந்த பேச்செல்லாம் சொல்லவே பயப்படுவாங்க தன்னோடய கணவர்கிட்ட கூட எனக்கு நான் மாதவிடாய்னு சொல்லக்கூட பயப்பட்ற காலத்தில் இருந்து இப்போ அவங்களாவே வந்துட்டு ஒரு வெளிப்படையாக இந்த சமூக வலைத்தளங்கள்லலாம் பார்த்திங்கனா பேசுகிற அளவுக்கு வந்து முன்னேறி இருக்காங்க இப்போது இதனால வந்து எல்லோருக்குமே இதை பற்றின விழிப்புணர்வு நிறையவே வந்துருக்குது எங்கள் வீடு சைட்லலாம் பார்க்கம்போது இது போல ஒரு பெண் வந்து பூப்படைஞ்சாள் அப்படின்னா அவளை வந்து ஓகே இவள் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கான விஷயங்கள் தேவைகள் எல்லாமே செஞ்சுக் கொடுத்து அவளை இருக்க வைப்போம் விதிமுறைகள் அப்படிங்குறத பார்த்தீங்க அப்படினா ஒரு சில வீட்டில் வந்து அந்த பொருளை தொடக்கூடாது இந்த பொருளை தொடக்கூடாதுன்னு இன்னமும் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனால் பெரும்பாலுமான வீட்டுக்கள்லலான் இதுலாம் வந்து இப்போதிக்கு கிடையாது இன்னும் அந்த பழைய காலத்தில் இருக்குறவங்க மட்டுந்தான் இன்னும் அதை பற்றி பேசிகிட்டுருக்காங்க இப்போ வந்து உலகம் வந்து எந்தளவுக்கு வந்து வளர்ந்து இருக்குது அப்படிங்குறது வந்து வெளியில் வந்து அவங்க பார்த்தா தான் அவங்களுக்குப் புரியும்